ஹலோ சொல்லுங்கள் ஆமாங்க சொல்லுங்கள் ஆ சரிங்க

மேம் நீங்கள் பல்காக தானே வாங்குகிறீங்க அப்போ கொறைச்சுத் தருவோம் மேம்

ஆ சரிங்க சொல்லுங்கள் ஆ ஆ சரி அப்புறம் பில் செட்டு அப்புறம் காலிஃப்ளவர் பத்து அப்புறம்

ஆ சரி ம் அதை சொல்லுலையே கத்திரிக்காய் ஆ சரிங்க அப்புறம் முட்டைகோஸ் இருபது கிலோ ரெண்டு கட்டு ரைட்டு அப்புறம் ஆ சரிங்க இருங்கள் ஒரு நிமிடம் வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறோம் மொத்தமாக பார்த்தோனா ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய் வருது ரவுண்டாக போட்டோம்னா

டெலிவரி நாங்களே பண்ணிடுவோம் டெம்போல ஏற்றி அனுப்பிவுடுருவோம் உங்களுக்கு எப்போ வேணுமோ அன்றைக்கி காலையில் இல்லை முதல் நாள் நைட்டே அனுப்பிவுடுற மாதிரி இருக்கும்

ம் டிலேல்லாம் ஆகாது கரெக்டாக அனுப்பிவுடுருவோம் ம் மேம் ரேட்டு பார்த்து பண்ணிர்லாம் நீங்கள் நேரில் வாங்க நான் எல்லாம் விஷயமும் தெளிவாக பேசுவோம் பார்த்துப் பண்ணிக்கலாம் மேம் ஆ நிச்சயமாக கொடுத்துர்லாம் ஆ சரிங்க ஆ சரி ஆ